ம் நிறைய பேருக்கு சமைக்கும்போது முதல் சிலிண்டர் இருக்கான் பார்த்துப்பேன் அப்புறோம் தண்ணி குடிக்கிற தண்ணி சமையலத்துத்து குடிக்கிற தண்ணி இருக்கான் பார்த்துப்பேன் முன்னெச்சரிக்கையாக அதே மாதிரி இது காய்கறிலாம் கட் பண்ணி வச்சிப்பேன் செய்ணுன்னா வடை செய்ணுன்னா வெங்காயம் பச்சைமிளகா கருவேப்பில்லை அதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக கட் பண்ணி வச்சிப்பேன் காலிஃப்ளவர் கூட்டு வப்பேன் அப்படி வைக்கம்போது காலிஃப்ளவர் கட் பண்ணி சுடு தண்ணி வேக வச்சி காலிஃப்ளவரை அதில் போட்டு அதெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிப்பேன் கீரை செய்ணுன்னா கீரை நல்லா ஃபர்ஸ்ட்டே கிள்ளி வச்சிட்டு நான் கிளீனாக அதில் புல்லுலாம் வரும் அதனால் நல்லா கிள்ளி வச்சி அந்த கீரையை எடுத்து நல்லா ரெண்டு மூணு வாட்டி அலசுவேன் மணல் அதிகமாக இருக்கும் அந்த மண்ணுல்லாம் போகிற மாதிரி நல்லா அலசி முன்னெச்சரிக்கையாக எடுத்து வச்சிப்பேன் அப்புறோம் க த பச்சைமொளகா அதெல்லாம் வேணுன்றது எடுத்து வச்சிப்பேன் பூண்டு உறிச்சு வச்சிப்பேன் பூண்டுலாம் முன்னெச்சரிக்கையாக உறிச்சு வச்சிப்பேன் அ சாப்பாட்டுக்கு செய்ணுன்னா அரிசி வந்து ஒரு அரை ஹவரு முன்னாடியே ஊற வச்சிருவேன் அது ஊற வெச்சா தான் சாப்பாடு அரிசி நல்லா மெத்துன்னு இருக்கும் நல்லா சாப்பாடு சீக்கிரம் வேவும் அது முன்னெச்சரிக்கையாக பண்ணி வச்சிப்பேன் அதே மாதிரி உப்மா செய்ணுன்னா வெங்காயம் பச்சைமிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டு கடாயை வச்சி தாளிச்சி செய்வேன் மத்து தேங்காய் வந்து அரச்சு ஊற்றணும் குழம்புக்கு சிக்கனுக்கலாம் வந்து தேங்காய் அரைச்சி ஊத்தணுன்னா தேங்கால்லாம் முதல்லியே எடுத்து கட் பண்ணி மிக்சியில போட்டு அரைச்சி வச்சிப்பேன் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தான் அடுப்பாண்டையே போவேன் நான் அப்போ தான் நம்ம கிளியராக இருக்கும் அங்கே போயிவிட்டு ஒரு தாள்சிர்றது அது எதுவும் செய்லியா அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது தாளிக்க போம்போது எல்லா முன்னெச்சரிக்கையாக எடுத்து வச்சி ரெடி பண்ணிவிட்டு அப்புறோம் போய் தாளிக்க ஆரமிப்பேன்